ஹலோ யார் பேசுகிறீங்க சொல் தம்பி என்ன விஷயம் தம்பி எங்கே எப்படி தொலைத்தீங்க ஐடி கார்டை சரி உங்கள் கிளாஸ் பசங்கள்ட்ட யாருனா கேட்டீங்களா சரி உங்கள் ஹெச்ஓடி கிட்ட சொல்லிவிட்டீங்களாப்பா சரி ரைட்டு சரி நீ ஒன்று பண்ணு ஒரு கவரிங் லெட்டர் எடுத்துட்டு அதில் எழுதி என்னோடய ஐடி கார்ட் நான் லூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு புது ஐடி கார்டு அப்ளே கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதிக்கோ எழுதிவிட்டு உங்கள் கிளாஸ் குவார்டினேட்டர்ட்டையும் உங்கள் ஹெச்ஓடிக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்து என்னை பார் இப்போ நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன்னா அதில் உனக்கு புது ஐடி கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை வாங்கிட்டு திருப்பியும் அந்த ஃபார்மை எழுதி அதில் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் கிளாஸ் குவார்டினேட்டர் ஹெச்ஓடிட்டே சைன் வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து என்ட்ட கொடுத்துடு புது ஐடி கார்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சார்ஜு பண்ணுவாங்க நம்ம ஆஃபீஸில் போய் பண்ணீனா ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க அதை பே பண்ணிவிட்டு அவங்கட்டயே அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டீனா அவங்க அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி உனக்கு புது ஐடி கார்டு போட்டு கொடுத்துடுவாங்க சரியா இல்லை லெட்டர் எழுதிட்டு வா நீ போய்ட்டு உங்கள் ஹெச்ஓடி பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதிவிட்டு கொண்டு வா ஐடி கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று விஷயம் தம்பி நீ இது இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது சரியா கேர்லெஸ்ஸாக இருந்தீன்னா உனக்கு ஐடி கார்டு வந்து ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோடய ஐடி கார்டை யூஸ் பண்ணி நம்ம லைப்ரயில் போய் புக் எடுத்துர்லாம் உனக்கே தெரியும் அட்டனன்ஸை மார்க் பண்ணிருடுவாங்க இந்த மாதிரி நிறைய இஸ்யூ இருக்கிறதுனால நீங்கள் ஐடி கார்டுலாம் வந்து பத்திரமா வெச்சிக்கணும் அதுக்கு தான் நான் ஐடி கார்டை எப்போவுமே போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு எடுத்து பாக்கெட்டில் போட்டு வெச்சிக்கிறீங்கங்க பசங்க எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அதையே ஸ்கேலாக யூஸ் பண்ணுறீங்க இப்படி பண்ணுறதுனால தான் அந்த ஐடி கார்டு வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ நீ காலையில் கழுத்தில் போட்டுட்டு சாய்ந்தரோம் வெளியில் போய் எடுத்து வைக்கிறீனா உனக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது சரியா சரி ஓகே இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கு நீ போய்விட்டு உங்கள் ஹெச்ஓடிட்ட ஒரு லெட்டர் எழுதிவிட்டு என்னை வந்து பாருப்பா சரியா ஆ ஓகேப்பா ரைட் வெச்சிடுப்பா ம்